தொழில் நுட்பம் காரணமாக பொழுதுபோக்கு எவ்வளவோ மாறிவிட்டது முன்னெல்லாம் பிள்ளைங்கள் வந்து வீட்டு வெளியில் வாசலில் காலையில் படிப்பு மாலையில் விளையாட்டு என்று வீட்டு வாசலில் பிள்ளைகள் விளையாடுவார்கள் இப்போது அது வீட்டு வாசலில் விளையாடும் பிள்ளைகளை பார்க்க முடியவில்லை அனைத்து பிள்ளைகளும் மொபைல் ஃபோனில் வீடியோ கேம்ஸ் ஆன்லைன் கேம்ஸ் அந்தமாதிரி இன்டோர் கேம்ஸ் வீட்டுக்குள்ளே விளையாடும் விளையாட்டுக்களை நிறைய கற்று வைத்திருக்கிறார்கள் இல்லையென்றால் தொலைபேசியில் மூழ்கி விடு தொலைக்காட்சியில் மூழ்கி விடுகிறார்கள் இவ்வாறான காலங்கட்டங்களில் அந்த காலகட்டங்களில் நா நாங்கள் கேட்ட மாதிரி பாடல்களை ஃஎப்எம் ரேடியோவில் கேட்டு மகிழ்ந்தோம் நொண்டி கபடி போன்ற விளையாட்டுக்களை விளையாடி மகிழ்ந்தோம் கண்ணாமூச்சி போன்ற விளையாட்டுக்களை விளையாடி மகிழ்ந்தோம் இப்போது அந்த கால போக்கில் அந்த விளையாட்டுக்கள் மறைந்து விட்டது இன்றைய சமை இளைய தலைமுறை தலைமுறையினரிடம் இவ்வாறு காலங்கள் மாற்றமைபட்டுள்ளது